நாங்கள் ஒரு தடவை கடை கண்காட்சி போகணும்னு ஃபேம்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ஸுலாம் விருப்பபட்டிருந்தாங்க நாங்கள் போனோம் நல்லாயிருந்துச்சு அந்த கண்காட்சியை பார்க்கவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேம்லியோடையும் போய்ருந்தோம் நல்லா இருந்துச்சி அங்கே போறதுக்கே நாங்கள் வந்து பஸ்ஸில் போய்ருந்தோம் அதுக்கப்புறம் டிரெய்ன்னு அதுக்கப்புறம் போய்ருந்தோம் நல்லா இருந்துச்சு டிரெய்ன்ல பஸ்ஸில் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருந்துச்சு போனோம் அப்புறம் ஒரேடியாக நாங்கள் போகிறதுக்கே மணி பன்னெண்டாயிட்டு போனோம் நல்லாயிருந்துச்சு அப்புறம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரேடியாக கண்காட்சிக்கு வந்துட்டோம் கண்காட்சிக்கு வந்ததும் போனோம் நல்லா நைட் டைம் ஆகிடிச்சி நைட் டயத்தில் நல்லா கலர் ஃபுல்லாக பார்க்க ரொம்ப நல்லாயிருந்தது அதை பார்க்கவே நல்லா இம்ப்ரெஸ்ஸாகிட்டோம் போனதும் நான் எல்லாரும் ஜெய்ன் க்யண்டு இதெல்லாம் பார்த்தப்ப ரொம்ப நல்லாயிருந்துச்சு ஆனால் டிக்கெட்டு பார்த்துக்கிட்டிங்கனா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாய்ங்க போனப்போ நல்லா பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருந்தது நல்லா விளையாட்டு ஸ்விம்மிங்கு கருவிகள் கண்காட்சிகள் ஓவியங்கள் மற்றும் ஏகப்பட்டது இருந்தது நாங்கள் பார்க்கவே எதுடா இப்போ நம்ம விளாட்றது எதுடா சாப்பிட்றது என்னடா பண்றதுன்னே தெரியாமல் எல்லாம் கன்ப்யூஸ் ஆகிட்டாய்ங்க ஆனால் ஆல்மோஸ்ட்டில் எல்லோரும் ஒரு ஒரே ஒரு இடத்துக்கு போய்ட்டாய்ங்க எல்லாம் ஃபேம்லிலாம் தனியாக போய்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் தனியாக போய்ட்டாங்க சரி எங்க வேணாலும் போங்கள் ஒரேடியாக கடைசியாக வந்துடுங்க அப்படின்னுட்டு நாங்களும் வந்துவிட்டோம் ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நல்லாயிருந்தது எப்போனாங்குனா நாங்கள் ஃப்ரெண்டுலாம் எல்லாம் குளிப்போம்ண்டா வாங்கடா அப்டின்னு சொன்னாங்க சரி குளிச்சிட்ருக்கும் போது குளிச்சாங்க போய் குளிக்கிறதுக்கு எல்லாம் சுற்றி வந்துச்சு எல்லாம் மேலேயும் கீழேயும் விழுந்து கிழுந்து எந்திரிச்சு வந்தாங்க ஆனால் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருந்தது அதுக்கப்புறம் சரி குளிச்சதெல்லாம் வச்சுக்கன்ட்டு நான் அப்புறம் சரி சாப்பிட்லாமேன்ட்டு போனோம் சரி அங்கே பார்த்தா ஏகப்பட்டது வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருந்தாங்க சரி எதோ ஒன்று ஆட்ரு பண்ணணுமேன்னு பார்த்தா பிரைஸும் அதிகமாக இருந்தது ஓகே ப்ரைஸ் அதிகமாக இருக்கேன்ட்டு எதோ எல்லாருக்கும் ஆட்ரு பண்ணியாச்சு ஆட்ரு பண்ணி பார்த்தா எல்லாம் வேற வேற வெரைட்டியாக இருந்தது எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட்ரு பண்ணாங்க நல்லாயிருந்தது சரி எல்லாத்தையும் ஒரே அடியாக ஷேர் பண்ணிகிட்டு சாப்பிட்டுட்டு ஒரே அடியாக பில்லையும் எவ்ளோங்க கேட்டு இப்போது பில்லு போய் கொடுத்துட்டு அப்டியே வந்தோம் அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் மறுபடியும் சுற்றி பார்க்கணும்னு சொன்னாங்க சரி சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு ஓவியங்கள்லாம் நிறையா இருந்துச்சு ஏகப்பட்ட ஓவியம்னா பண்டைய காலத்தில் மனுஷங்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஓவியமும் நல்லா இருந்தது அது பார்க்கவே நல்லாயிருந்தது மனுஷன் இப்படி வந்தாய்க அப்படிங்குறதும் வச்சிருந்தாங்க அதுக்கப்புட்டம் மான்கள் புலிகள் சிங்கங்கள் ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் நிறையா இருந்தது அதல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது அதுகூடயெல்லாம் ஃபோட்டோயெல்லாம் எடுத்துகிட்டோம் ஏகப்பட்ட இதலாம் எடுத்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் சரின்ட்டு வந்துகிட்ருந்தோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்தோம் நாங்கள் அப்புறம் வீட்டுகெல்லாம் போகணுன்னுட்டு சாமான்லாம் வாங்கணுன்னுட்டு வாங்குனாங்க ஏகப்பட்டது பொருட்கள் மொபைலுக்கு தேவையானது அப்பறம் லேப்டாப்புகள் அப்புறம் பெட் கேர்ள்ஸுக்குலாம் தேவையான ஜிமிக்கிகள் காலணிகள் ஏகப்பட்டது இருந்தது எல்லாம் அவங்கவங்க ஒன்று ஒன்றும் வாங்கிக்கிட்டாங்க சரி நம்மளும் எதாவது ஒன்று வாங்குவோமேன்னுட்டு நான் போய் ஒரு ஏர்பட்ஸ் எடுத்தேன் எவ்வளோன்னு கேட்டால் போட்டு இருந்தது அது எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரத்தி இரநூறுவான்ட்டான் சரின்ட்டு ஆயிரத்தி இரநூறுவா தான் கம்மியாக தான் இருக்குன்னுட்டு போய் எடுத்தால் அது என்னமோ ஒன்று பிஞ்சு தொங்குணுச்சு ஏங்க இதுக்கு நல்லாயில்லை வேற எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்றி வாங்கிகிட்டு நல்லாயிருந்தது சரி அதோட கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் சரி வந்து அப்புறம் பார்த்தா அப்புறம் ஒரு இது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனாங்க சரி அது என்னடான்னு போய் பார்த்தா அது இது மீனுன்னு மீன்கள்லாம் இருந்தது அந்த இடத்து மீன்கள் பார்த்துக்கிட்டிங்கனா இதான் டால்ஃபின் அப்புறம் கடல் சுறாக்கள் ஏகப்பட்டது இருந்தது சிப்பிகள்ன்னு ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க அதல்லாம் பார்க்கவே இன்னும் நல்லா இருந்தது பார்த்தோம் அப்புறம் வந்து இஇன்னொரு புள்ளை வந்து இப்போ இப்போ ஒரு சில்ட்ரன்ஸ்ஸெல்லாம் நிறையா பேர் கூட்னு போய்ருந்தோம் அந்த சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் தேவையானது இந்த டிரெயின்கள் அப்புறம் அப்புறம் ரைட்டானதுலாம் நிறையா இருந்தது ஏகப்பட்டது டாய்ஸு பொம்மைகள்ன்னு ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க அப்புறம் நேச்சுரலாக பார்த்தோம்னா வைங்களேன் அப்புறம் இயற்கைகள்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு அதல்லாம் ஒரு ஓவியமாக வச்சிருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கெல்லாம் தேவையானது இது கண்காட்சிகள் மூலியமாக இந்த வச்சிருந்தாங்க அப்புறம் எல்லாம் விளாண்ட்டருந்தானுக ஜாலியாக போணுச்சு எப்படிங்கிறதுனே தெரியலை போகிறதுக்கே மனசில்லை பசங்களுக்கு ஃபேம்லிக்கு எல்லோரையும் எப்படி ஒரேடியாக கூட்டிட்டு வரணும்னுட்டு அவங்க போனோம் அவங்களை பிடிச்சி இழுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய்ருந்தோம் ஒரு நாள் ஒரு ஒன் வீக்கெண்டு அப்புறம் மாறாக சன்டே வந்துச்சு நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்டின்னு ப்ளான் ப்ளான் பண்ணி போய்ருந்தோம் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் நிறையா கடல் பீச்சுக்கெல்லாம் போய்ருந்தோம் அப்புறம் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் ஏகப்பட்ட பீப்புள்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருந்தாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்னாங்க சரி வாங்கடா நம்மலாம் போய் சேர்ந்து ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் அப்டின்ட்டு ஒரு பாறைகள் மேல நின்னுட்டு செல்ஃபிலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஓவியங்கள்லாம் இருந்துச்சு அது முன்னாடி நின்றும் ஒரு செல்ஃபி எடுத்தோம் எனக்கு பேர் சாப்புடுணுன்ட்டானுவோ சரி பசி எடுத்துவிட்டா வாங்கடா போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போனோம் சரி சாப்பிடுவோம்ன்னு பசங்க ஆசைப்படுறாங்கன்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடறதுக்கு என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்தது சாப்பாடு வந்து எல்லாம் ஒன்று ஒன்று வெஜ்ஜு பிரியாணி ஏகப்பட்டது எல்லாம் வாங்கிட்டானுக சரின்ட்டு நானும் வாங்கினோம் சரின்ட்டு நல்லாயிருந்தது சேர்ரா இப்போது ஓகேடா பார்த்துப்போம் நல்லா தான் இருக்கு எல்லாம் ஷேர் பண்ணி நல்லா ஒன்று ஒன்றும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க அதல்லாம் சாப்பிட்றதுக்கே வயிறு ஃபுல்லாகிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில சரிடா வாங்கடா வீட்டுக்கு போவோம்ன்ட்டு பார்த்தா சரி வீட்டுக்கு போலாம்ன்ட்டு கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்ப வீட்லயே என்னப்பா இதலாம் ஏகப்பட்டது வச்சிருக்காங்கன்ட்டு பார்த்தோன்ட்டு பார்த்தோம் இதுவும் பார்க்க முடியாதுங்க ஏகப்பட்டது வச்சிருக்காங்க நம்மளும் என்னதான் பண்ணுவோம் போவோம் வருவோம் அப்படின்னுட்டு வச்சிருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னுட்ருந்தோம் சரிங்க வாங்க வாங்கன்னுட்டு சரி சாப்பிட்டுட்டு அவங்க வச்சுருந்தது ஏகப்பட்டது கலெக்ஷன்லாம் இருந்தது என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் பசங்களாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்துகிட்ருந்தோம் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்காட்சி இருந்தது அந்த கண்காட்சியை பாக்கிறதுக்கே கண்ணுக்குளிரா இருந்துச்சு வாங்கடா போவோம்ன்ட்டு இட்டுட்டு போனோம் இட்டுட்டு போனதுக்கப்புறம் வெளிலே வர வரமாட்றான்ட்டானுவோ வெளில வரலை ஏன்டா போய் பார்த்தா அங்கே குளியல் போட்டுக்கிட்டு ஜாலியாக கும்மாளம் அடிச்சுக்கிட்டு கடந்தானுக சரி வாங்க நானும் வரேன்ட்டு குளிச்சிகிட்ருந்தோம் அப்புறம் பரவாயில்ல பசங்கள்லாம் கிளம்பி வந்துட்டானுக சரி வாங்கடா போவோம்ன்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே டன்னுடா அப்டின்னு சொல்லிவிட்டு வந்துட்டாச்சு சரி நல்லா இருந்தது ஆனால் சூப்பராக இருந்துச்சு அறிவியல் கண்காட்சினா கண்காட்சி தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இதான் மனுசனாக பிறந்ததுக்கு வாழ்க்கையா அப்படின்னுட்டு சூப்பராக இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணிணோம் தேங்க்யூ